நான் வாட்டர் சர்வீஸில் வேலை பாக்குறேன் ஒரு ரெகுலரான ஒரு கஸ்டமர் வந்து வண்டி விடுவாங்க நான் எப்போதும் போல் வாட்டர் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் தவறுதலாக கையில் இருந்த வாட்டர் சர்வீஸ் கன் வந்துட்டு கண்ணாடியில் பட்டு கண்ணாடி உடஞ்சிடுச்சி என்ன பண்றது தெரியாமல் முழிச்சிட்ருக்கும் போது பக்கத்தில் ஒரு மெக்கானிக் செட் இருக்குது அந்த அண்ணன் எனக்கு ஃபிரெண்ட் தான் உடனே போய் சொன்ன இந்த மாதிரி அந்த கண்ணாடியான பார்ட் கிடக்குமானு கேட்ட அந்த பழைய வண்டியில் இருக்குது போய் எடுத்துக்க அப்படினாங்க நான் போய் எடுத்துட்டு வந்து அதை திருப்பி அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த கண்ணாடியை மாற்றினேன் வாட்டர் சர்வீஸ் பண்ணி திருப்பி நிறுத்தும் போது அந்த கண்ணாடி உடஞ்ச மாறியும் தெரியிலை கரெக்ட்டாக பண்ணிட்டேன் செஞ்ச தப்ப சரி பண்ணிட்டே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன்